நம்ம வந்து ஒரு பாடலை பாடும்போது கண்டிப்பாக அதுவந்து நம்மளுடைய கட்டுப்பாடு அதாவது மூச்சுக்கட்டுப்பாடு நம்மளுக்கு க கண்டிப்பாக வேணும் அதுவந்து எப்படின்னா ஒரு ராகம் வந்து அதை எப்படி இழுத்தா எந்த ராகத்தில் நம்ம பாடணும் அப்படிங்கிறத வந்து நம்ம கற்று கற்றுக்குறோம் அப்படின்னாதான் அந்த பாட்டை வந்து நேர்த்தியாக பாடமுடியும் அதுவந்து அந்த ராகம் ஏற்ற இடத்துல ஏற்றணும் இறக்குற இடத்துல இறக்கணும் அதைவந்து நிறுத்துகிற இடத்துல கொஞ்சம் ஸ்லோவாகதான் போகணும் மே மேலே இருக்கோம் கீழே இருக்கோம் அந்த இறக்கமெல்லாம் இருந்தால் மட்டுமேதான் அந்த பாட்டை வந்து கேட்குறதுக்கு நல்லா இருக்கும் நம்ம இப்போ இப்போ கோர்வையாக பேசுகிற மாதிரியே நம்ம பேசிகிட்டே அதே மாதிரி பாடிக்கிட்டே போனால் அந்த பாட்டு கேட்குறதுக்கு நல்லா இருக்காது அதுவந்து பாட்டுனால் இதை எப்படி பாடணும் அப்படிங்கிறத வந்து அது கிளாஸ் போய் டெய்லி நம்ம இப்போ ஒரு கிளாஸ் போகிறோம் அப்படின்னா அதுவந்து நம்ம ஒரு நாளைக்கு போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நம்ம அது டெய்லி கிளாஸ் போகணும் அந்த கிளாஸ்சில் எப்படி அந்த நுணுக்கம் அந்த பாட்டினுடைய நுணுக்கமெலாம் எப்படி சொல்லித் தர்றாங்களோ அது மாதிரி கேட்டு நம்ம வந்து அதை டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும் அதை பிராக்டிஸ் பண்ணுனால் மட்டுமே நம்ம வந்து அந்த பாடலை வந்து நேர்த்தியாக பாடமுடியும் அதுவந்து நம்ம அந்த மியூஸிக் வந்து நம்ம ரெக்கார்டு பண்ணி ரெக்கார்டு போட்டு டெய்லியும் கேட்டு அதைப்படி நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் டெய்லியும் வீட்டில் நம்ம போட்டு விட்டுட்டு அது மாதிரி நம்ம பிளா பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் இந்த கலை வந்து இப்போ வந்து எல்லாத்துக்குமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லமுடியாது இந்த இது வந்து யாருக்கு அந்த திறமை இருக்குது அப்படின்னு அது கிர கிளாஸ் போய் யார் கற்றுக்கிறாங்களோ அதைப்படி கொஞ்சம் அவர்களுடைய அந்த திறமைகள் எல்லாம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த திறமைகள் எல்லாம் வரும் அதுக்கு அப்புறமா அதைவந்து டெய்லியும் அது வந்து பிராக்டிஸ் பண்ணினா மட்டுமே அந்த ஏற்றங்கள் இறக்கங்கள் அதெல்லாம் கற்றுக்கிட்டா மட்டுமே ஒரு பாடலை பாடும்போது இந்த மூச்சுக் கட்டுப்பாடும் அதுவந்து அதுவந்து மூச்சு கட்டுப்பாடால் நம்மளால பாடமுடியும் இதுவந்து டெய்லியும் பிராக்டிஸ் பண்ணிணா மட்டுமே ஒரு பாடலை வந்து நேர்த்தியாக பாடமுடியும்